நான் வந்து என்னோடய தோட்டத்தில் வந்து முல்லைப்பூ செடி ஒன்று வச்சேன் அந்த செடி ஒரு குச்சியாக கொண்டு போய் வச்சது வந்து அது சின்ன சின்ன தழையாக வந்து அது உயிர் புடிச்சி அது தழைஞ்சி வளர்ந்து மொட்டா விட்டு அது பூவாக மலருரப்ப வந்து அதுக்கு கிடைக்க கூடிய சந்தோசத்துக்கு வந்து அளவே இல்லை அந்தமாதிரி ஒரு சந்தோசம் நம்மளுக்கு கடையில் வாங்கி தலையில் பூ வைக்கிறப்போ அந்த சந்தோசம் வந்து நம்பளுக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது ஆனால் நம்ம தோட்டத்தில் நம்ம இடத்துல நம்ம வீட்டில் கிடைக்குது அப்படிங்குறப்ப அதுக்கு வந்து விலை மதிப்பே இல்லை வீட்டு தோட்டம் அப்படிங்குறப்ப வந்து தென்னம்பிள்ளை பெற்ற பிள்ளை சோறு போடலன்னாலும் வளர்த்த பிள்ளை வந்து சோறு போடுமுன்னு சொல்லுவாங்க அந்தமாதிரி தென்னங்கன்றுகள் வந்து வைக்கறது மூலமாக இளநி கிடைக்கும் தேங்காய் கிடைக்கும் அது மூலமாக நம்மளுக்கு பொருளாதார நிலை வந்து உயரும் மற்றபடி கொய்யா மா மாம்பழம் மாதுளம்பழம் சீத்தாப்பழம் அந்தமாதிரி மரங்கள் வச்சு காய்கள் வந்துச்சுனால் அந்த காய்கள் வந்து நம்ம சாப்பிட்றுக்கு பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் அதை வந்து சந்தை படுத்துதற்கு நம்மளுக்கு வந்து உதவியாயிருக்கும் அது